பதினஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து நாலு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது